எங்கள் ஊரில் வந்து சுற்றுலாப் பயணிகளுக்கு வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கனான்னா இட்லி தோசை சாதம் சாம்பார் அப்புறம் பூரி பொங்கல் இதெல்லாம் ரெடி பண்ணுவோம் தனியாக வந்து பார்த்தீங்கனான்னா நிறையா வந்து ஜூஸ் ஐட்டம் ஆம்பலெட் ஐட்டம் காஃபி இதெல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் சுற்றுலாப் பயணிகள் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக வந்து எங்ககிட்டே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு வாங்கிட்டுருக்காங்க